ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணறனால என்ன அப்படினா இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒருத்தவங்களை பார்க்காம இருப்போம் அவங்கள வந்து வீடியோ கால் மூலமாக பேசுவதுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கனாலும் அவங்கள நம்ம பார்த்து ரொம்ப வருஷமா ஆகியிருக்கும் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கபோது அவங்கள நேரில் பார்க்ற மாதிரி இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனா முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும்னாலே என்ன பண்ணுவோம் அப்படினா ப்ரொவ்சிங் சென்டரில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்களுக்கும் அமௌன்ட் கொடுத்து கட்டிவிட்டு ஃபீஸும் கட்டிவிட்டு வர மாதிரி இருக்கும் அவங்க பண்ணறதுக்கு ஆனால் இப்போலாம் என்ன பண்ணலாம் அப்படினா நம்மகிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துந்துச்சுனால் போதும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் நம்மளே வீட்டில் உட்காந்து ஃப்ரீயாக கட்டிகிட்டு போயிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ராஜெக்ட் செய்யணும்னாலும் சரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சதாகவும் இருக்கப்போவது இல்லை தெரியாததெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படினா மொபைலில் போட்டு செக் பண்ணி ப்ராஜெக்டெலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வசதியாகவும் இருக்குது இப்போ இந்த கொரோனா காலத்துயெலலாம் என்ன பண்ணிணோம் அப்படினா எஜுகேஷனும் இல்லாமல் இருந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படினா இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிதான் எல்லாேரும் வந்து பார்த்தீங்னா எஜுகேஷன்க்கு வந்து பேசுவதுக்கு க்ளாஸ் எடுக்கிறதே அந்த ஃபோன் மூலயமா தான் க்ளாஸ் எடுக்க ஆரமித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்னா இப்ப எக்ஸாம்கெலாம் படிக்கிறாங்க அப்படினா வந்து இளைஞர்கள் காலேஜ்ஜெலாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படினா முன்னாடியெலாம் சென்ட்டர் போய்தான் படிக்கணும் மெட்டீரியெல்லாம் கிடைக்காது அப்படினுலாம் இருந்த காலத்தை போக இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம மொபைலிலே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க வீடியோ க்ளாஸஸ் கவனிக்கிறாங்க அதை வச்சு படிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்னா அவங்கள டெவலப் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்காங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப முக்கியமானதாயிடுச்சு ஃபோன் ஃபோனே இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத யாரையுமே பார்க்க முடியாத ஸ்ச்சுவேஷனெல்லாம் உருவாகிடுச்சி ரொம்ப முக்கியமாக எதுக்கெடுத்தாலும் நமக்கு தேவைப்பட்றது இப்போ ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் அதில் தட்டி எல்லாம் டீட்டைல்ஸெயும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு ஒன்றுமே தெரியாதவங்ககூட அப்டேட் ஆகிற நிலமைகெல்லாம் உருவாகியிருக்கு